ஆ ஹலோ சரவணா கேப் டிரைவரா சார் நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து சென்னை காந்தி பார்க்குக்கு போகணும் அதுக்கு வந்து எவ்வளோ ஆகும் ஆ ரெண்டு நாள் நான் போகணும்

ஆ ஓகே ஆ எதுவும் கொ கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டிங்களா சார் ஓகே சார் கொஞ்சம் சரி இது ஏசி காரா நான் ஏசி காரா சார் ஓகே சார் அப்போ ஏசி காரு போட்டுருங்க ஆ காலையில் வந்து எனக்கு ஆறு மணிக்கு இங்கே வந்துருக்கணும் என்ன முத்துராமன் தெருக்கு கரெக்டாக வந்துவிடணும் அஞ்சாவது வீடு நாங்கள் வந்து இங்கே சந்தில் நிற்கிறோம் சார் ஆ ஓகே சார் வேறு வந்து அங்கே போய்ட்டு தங்கிவிட்டு வே பார்க்க முடியலன்னா வேறு ஏதாவது இடத்துக்கு போய்க்கலாம் சார் அங்கேயிருந்து ஆ ஆமாம் சார் அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போகணும்னு நாங்கள் சொல்கிறோம் சார் மொத்தம் வந்து எட்டு பேர் போகிறோம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போங்க சார் ஆ ஓகே சார் நான் ஆ ம் ஓகே சார் உங்கள் டீடெயில்ஸுலாம் கொஞ்சம் சென்ட் பண்ணிவிடுங்க சார் நான் உங்களுக்கு காலையில் ஃபோன் பண்ணோடன கரெக்டாக எடுக்கிற மாதிரி சார் உங்கள் நம்பர் கொடுங்க சார் ஆ இந்த நம்பர் தான் சார்

ஆ ஓகே சார் ம் ஆ ஆ ஓகே சார் தேங்க்யூ